எங்கள் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மாவட்டம் வாரியாக சில கிராமங்களில் ஊருகளெலாம் அவுங்கவங்க சமூகத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகதான் இருப்பாங்க அவங்க ட்ரெஸு அவங்க நகை போடுறது அந்த மாதிரி நிறைய இருக்குது சில கலாச்சாரத்தெலாம் அவங்க அப்படியேதான் மெயின்டெயின் பண்ணுறாங்க இந்த மலைவாழ் மக்களெலாம் இன்னமும் அதே மாதிரி கொஞ்சம் பழைய துணிகள் நிறைய நகைங்கள் நகைங்கள்னால் தங்க நகைகள் இல்லை சாதா நகைகள் அணிஞ்சுகிட்டு அந்த மலைவாழ் மக்களாகவே வாழ்கிறாங்க ஆனால் இப்போக்கி கொஞ்சம் டெவலப் ஆகி அவங்களும் ஒரு சாதாரண மனுஷங்களாகதான் பாகுபாடு இல்லாமல் மேலே கீழே அந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல் பாகுபாடு இல்லாமல் எல்லாேரும் ஒற்றுமையாகதான் வாழ்கிறாங்களே அதனால நகைகள் ஆடைகளில் எந்த ஒரு குறையும் இல்லை கொஞ்சம் டிஃப்ரண்ட்டாக இருக்கும்னு பார்த்தா அவங்களோட வாய்ஸ் ஸ்லாங் மொழிகளில் திருநெல்வேலியில் ஒரு மாதிரி பேசுவாங்க கள்ளக்குறிச்சியில் ஒரு மாதிரி பேசுவாங்க தூத்துகுடின்னால் ஒரு மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி நிறைய இடத்துல வாய்சஸ் ஸ்லாங்குங்கிறது அது மாறும்தான் அது எப்படியும் மாற்ற முடியாது ஏன்னால் அங்கே அந்தந்த மாவட்டத்துலேயும் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கதான் செய்யும் மாநிலத்தில் இப்போ மாநிலத்தில் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடுனால் இது தமிழ்நாட்டில் யார் வந்தாலும் வாழ வைக்கும் தமிழகம்தான் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் எந்த ஒரு நிறைய ஊர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிழைத்தவர்கள் இருக்காங்க சந்தோஷமாவும் இருக்காங்க சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது நல்ல வேலை நல்ல ஒரு மாநிலம் நல்ல ஒரு இடம்